யா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அந்த டெங்கு ஃபீவர் வருது அதிகமாக சளிப்பிடிக்கிறது குளிர்காலத்தில் வந்து அதிகமாக வந்து தொண்டை வந்து ப்ராப்ளம் ஆகிறது இதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யுது பட் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து அந்த சளி இந்த சின்ன சின்ன காய்ச்சல் இதெல்லாம் வந்தால் அவாயிட் பண்ண முடியாது அது வந்தது அப்படின்னாலே ஓகே அது ஒன் வீக் இருக்கு அப்படின்னா நம்ம நேச்சுரலாக எதுனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது போய்டும் மேக்சிமம் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறது அந்தமாதிரி பட் இந்த டெங்கு ஃபீவர்லாம் அவாயிட் பண்ணுறத்துக்கு மேக்சிமம் தண்ணிர் தேங்க விடாமல் பாத்துக்கணும் நம்ம பக்கத்தில் கொசு வந்து அந்த நல்ல தண்ணியில் தான் உற்பத்தி ஆகும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம தான் அதை வந்து பார்த்துக்கணும் அப்படியே வந்துடுச்சு அப்படின்னா கூட மேக்சிமம் எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து தள்ளி இருந்துகிட்டு நிறைய வந்து சாப்பாடு மூலியமாக ஹெல்தியாக ஃபுட்டு சாப்பிடுறது டாக்டரை போய் பார்த்து அவங்க சொல்கிற அந்த மெடிஸன்ஸ்லாம் கரெட்டாக எடுத்துக்கிட்டு நல்லா ஹெல்தியாக சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன வேணுமோ அதை கரெக்ட்டா பண்ணுறது இதெல்லாம் வந்து இருந்தால் பக்காவாக வந்து நம்ம அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம்